எனக்கு பிடித்தது சிக்கன் சிக்கன் கிரேவி அதுவும் பிரியாணி இது சமைக்கலாம் இது செய்யுறதுக்கு வந்து பாசுமதி இல்லைன்னா பிரியாணி அரிசின்னு தனியாக இருக்கு அது தனியாக வாங்க்கிலாம் அது ஒரு கிலோ இல்லை அரை கிலோ தேவைக்கு தகுந்த மாதிரி அப்றம் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ பிரியாணின்னா அரிசி எவ்வளோ போட்றோமோ அதே அளவு கறியும் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மசாலா பொருள் மசாலான்னு எடுத்துகிட்டோம்னா பிரியாணி தழை அப்றம் அந்த அந்த செட்டிங் எல்லாம் அப்றம் அது போக மசாலாத்தூள் அரைத்தது கையில் அரைத்ததுனாலும் சரி இல்லை ரெடிமேடாக எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாம் குறிப்பிட்ட அளவு அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து நூறு நூறு கிராம் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாம் ஃபஸ்ட்டு பாத்திரத்த வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கறியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை தாளிச்சிடணும் நல்லா தாளித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்றம் மசாலா உள்ளேப்போட்டு அதெல்லாம் வெங்காயம் தக்காளி இதையெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எல்லாம் பண்ணிவிட்டு கறி மறுபடியும் உள்ளேப்போட்டு ஒரு மிக்சிங் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக்காடு விட்டுட்டு அதுக்கப்றம் அரிசி அரிசி எடுத்து அப்டியே அதில் உள்ளே போட்டோம்னா போட்டு ஒரு அரைமணி நேரம் இல்ல அரைமணி நேரம் நல்ல வேக்காடு விட்றணும் வேக்காடு விட்டு எடுத்து வச்சு தம் போடணும்னு ஒன்று இருக்கு அதை தனியாக நெருப்பு எடுத்து தனியாக தம் போட்டு இறக்கி வச்சு நாம் அதுக்கு தகுந்தமாதிரி தயிர் பச்சடி இல்லை வேறு குழம்பு மட்டன் குழம்போ இல்லை சிக்கன் குழம்போ அது தனியாக கிரேவி மாரி செஞ்சு அதுக்கு தனியாக சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அது ரொம்ப நல்லாவுமிருக்கும் அதே கறியை வந்து நாம் தனியாக எடுத்து கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம் கிரேவி மாதிரி பண்ணுறதுன்னா வேக வைச்ச கறி தனியாக எடுத்து வைச்சு இந்த தேங்காய் பட்டை கிராம்பு இது எல்லாம் மிளகு எல்லாம் தனியாக ஆட்டி எடுத்து வைச்சா அதை போட்டு நாம் ஆனால் நல்லா தாளித்து அதை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்டியே நல்லா சுண்டின மாதிரி கொண்டு வந்தோம்னா அது ரொம்ப நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும் ரெண்டையும் ஈக்குவலாக தொட்டு சாப்புட்றதுக்கு நல்லாயிருக்கும்